இப்போ எங்கள் சொந்த ஊரில் வந்து இயற்கையாக காற்று நல்லா இருக்கும் இந்தக் காற்று வந்து இப்போ எங்களுக்கு வந்து இயற்கையாக கிடைக்கிறதுனால விவசாயம் பண்ணுற ஏரியா அப்படின்றதுனால விவசாயத்தில் வந்து இப்போ வந்து எங்களுக்கு மாசற்ற காற்று கிடைக்கும் இதே சிட்டியில் போனேன்னா அந்தப் போக்குவரத்து நெரிசல் அந்தமாதிரி இருக்கிறதுனால அப்போ வந்து பொல்யூஷன் அதிகமாக இருக்கிறதுனால் அப்போ காற்று வந்து மாசுப்படுது இப்போ காற்று மாசுப்படுது அதாவது நெருங்கிய நெருக்கமான வீடுங்கள் இருக்கிறதனால இப்போ அங்கேயும் பொல்யூஷன் அதிகமாக இருக்குது இப்போ பொல்யூஷன் அதிகமாக இருக்கிறதனால இப்போ எங்களுக்கு வந்து கிராமத்தில் இருக்கிறது தான் கிராமத்தில் இருக்கிறது தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்போ கிராமத்தில் இருக்கும் போது இப்போ இயற்கையாவே எங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் கிராமத்தில் பொறுத்த வரைக்கும் அப்போ காற்று மாசுப்பாடு இல்லாமல் கிடைக்கும் அதே போல தண்ணியும் எங்களுக்கு வந்து ப்யூரிஃபை வாட்ரு கிடையாது அதாவது நார்மலா போர் தண்ணி இயற்கையாக கிடைக்கிறதுனால எங்களுக்கு உடம்பு வந்து ஆரோக்கியமாக இருக்குது அப்போ வெளிய இப்போ நாங்கள் சிட்டியில் இருக்கிறோம் அப்படின்னா தண்ணி வந்து வாட்ரு மினரல் வாட்டர் தான் குடிக்கிற மாரி இருக்கும் அப்போ மினரல் வாட்டர் குடிக்கிற மாரி அதில் எந்த ஒரு சத்துமே கிடையாது இப்போ கிராமத்த பொறுத்த வரைக்கும் நார்மல் தண்ணி குடிக்கிறதுனால இப்போ எங்களுக்கு வந்து ஈக்குவலான ஆகாரம் நல்ல சத்தான உணவு கிடைக்கலன்னாலும் இயற்கையான காற்று இயற்கையான தண்ணி கீரை வகைகள் இதெல்லாம் கிடைக்கும்போது நாங்கள் வந்து ஆரோக்கியமாக இருக்கிறோம்